ம் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் எங்கேருந்து சார் போணும் ஓகே சார் இப்போ வந்து எத்தனை பேர் சார் போகிறீங்க ஓகே சார் ம் போகலாம் சார் உங்களுக்கு வந்து நாலு பேர் உள்ளமாட்டே நான் காரை வந்து உங்களுக்கு அனுச்சுட்றேன் அதே சமயம் உங்களுக்கு எத்தனை நாள் சார் போகணும் ரெண்டு நாளா ஒரு நாளா சார் ஓகே சார் இப்போ வந்து காந்தி பார்க் மட்டும் போகணுமா இல்லை வேறு எங்கேயும் போகணுமா சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்து நான் காருக்குள்ள டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அமௌண்ட் சொன்னேன் அதை கேளுங்கள் சார் ஓகேவா சார் இப்போ வந்து காருக்கு வந்து ஒரு நாள் வாடகை வந்து நாங்கள் மூவாயிர்ரூபா வாங்குகிறோம் சார் அதுபோக நீங்கள் டிரைவருக்கு தனியாக ஐந்நூறுபா கொடுக்கணும் சார் ஒரு நாளைக்கு அப்பறம் ஆ ஆமாம் சார் அப்புறம் வந்து நீங்கள் டோல் சார்ஜஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் சார் அப்படி நீங்கள் தங்குனீன்னா டிரைவருக்கு எதுவும் நீங்கள் ஒரு சின்ன ரூமு எடுத்து கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓகே தான் சார் இல்லாட்டி அவர்ட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவர் தங்கிக்குவார் சார் ஆ ஓகே சார் இப்போ வந்து ஏ ஏசி காருன்னா இதோடு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஏசி காரு அனுப்பலாமா இல்லை நார்மல் காரே உங்களுக்கு போதுமா சார் ஓகே சார் ஓகே சார் வேறு எதுவும் சின்ன குழந்தைங்க எதுவும் வர்றாங்களா சார் ஆ தங்கிடலாம் சார் இப்போ வந்து உங்களுக்கு போனவொடனே காந்தி பார்க்கு மட்டும் போய்ட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் அடுத்த நாள் போறமாட்டு இருந்தால் போகலாம் சார் அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிர்லாம் சார் ஓகே சார் ஓகே சார் வேறு எதுவும் உங்களுக்கு தக தகவல் தேவைப்படுதா சார் ஆ ஓகே சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் வரணும் ஓ ஓகே சார் ஓகே சார் நான் கரெக்டாக வந்துடுறேன் நான் என் இந்த இதுதான் என்னோடய வாட்ஸப் நம்பரு நான் லேட்டாக்க மாட்டேன் அப்படி எதாவது லேட்டாகிடுச்சினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுங்க சார் நான் கரெக்டாக வந்துடுறேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் ஆ ஓகே